விவசாயத்தோடய வேறு பெயர்கள் என்னன்னு சொல்லான்னால் உழவு சொல்லலாம் வேளாண்மை சொல்லலாம் கமம்னு சொல்லலாம் விவசாயம்னால் என்னன்னால் உணவுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் அதாவது சில வகை பயிர்களை வந்து உற்பத்தி செய்கிறதையும் சொல்லலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு அதையும் நம்ம வந்து சேர்த்து குறிக்கலாம் இது வந்து ஒரு முக்கிய இந்தியாவில் வந்து விவசாயம் வந்து ஒரு முக்கிய முதல் நிலை தொழிலாக இருக்குது இந்த தொழிலில் வந்து மனிதர்களாகிய நம்ம வந்து இயற்கையில் இருந்து கிடைக்குற பொருள்கள மட்டும் சேர்த்து வைக்காமல் இயற்கையோடு சேர்ந்து நம்மளும் பயிரிட்டு அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வரோம் நான் வந்து விவசாயத்தில் வந்து பல வகை வானிலை வரும் நம்ம காலத்துக்கேற்ப நம்ம வந்து பயிரிடுகிறோம் விவசாயம் வந்து எனக்கு ஏன் இதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குன்னால் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க எல்லோருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலத்திற்கேற்ப அவங்க விவசாயம் பண்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு விவசாயத்தில் சின்னதுலேருந்தே ஒரு ஈர்ப்பு இருக்குது பயிர்கள்லாம் அழிஞ்சிட்டால் நாங்கள் வந்து ஆடு மாடெல்லாம் நிறையா வச்சுருக்கோம் அதுங்க தர பால் அதில் இருந்து நாங்கள் வந்து வருமானம் ஈட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்